எங்கள் சொந்த ஊர் வந்து ஒரு அமைதியான கிராமம் மலை மீது உள்ளது அங்கே எல்லாமே விவசாயந்தான் அந்த கிராமத்தில் எந்த போக்குவரத்து இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் வந்து இதுவுமே இல்லாமல் அமைதியா ஒரு பூங்கா மாதிரி இருக்கு எந்த எந்த தொல்லையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்குங்க விவசாயந்தான் எல்லாருமே செய்யிறோங்க அவ்வளோதான்